இந்தியாவுக்குள்ளளே போக்குவரத்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு முன்னேற்றம் அடைந்த நிலைன்னு அவ்வளோ எளிதாக சொல்லிவிட முடியாது போக்குவரத்தில் நாட்டில் இருக்கக் கூடிய மக்கள் பெரும்பான்மையான இடங்களுக்கு போகணும் அப்படின்னா அவங்க முதலில் தேர்ந்தெடுக்கிறது ரயில் பயணமாகதான் இருக்க முடியும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான் நாட்டில் ஒரு கோடிலேருந்து மறு கோடிக்கு போகணும் அப்படின்னா அவங்க அதிகமாக பிரதானமாக தேர்வு செய்யறது ரயில் பயணத்தைதான் ஆனால் இதில் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது அதாவது ரயிலில் பயணிச்சால் சில வசதிகள் இருந்தாலும் அதில் இருக்கக் கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா அதில் அவங்களுக்கு குறிப்பிட்டத் தேதியில் குறிப்பிட்ட ரயிலில் அவங்களுக்கு பயணச் சீட்டு கிடைக்காம இருக்கறது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது எப்படி இது பிரச்சனை ஆகுது அப்படின்னா திடீர்னு ஒருத்தரு பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னும் போது அவர் குறிப்பிட்டத் தேதியில் பயணிக்கணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்துட்டார் அப்படின்னா உதாரணமாக நாளைக்கு ஒருவர் ஜம்மு காஷ்மீர்லேருந்து சென்னைக்கு வர வேண்டியிருக்குது அப்படின்னு வச்சிகிட்டோம் அப்படின்னா அதற்கு அங்கேயிருந்து வரக் கூடிய ரயிலில் அவருக்கு டிக்கெட் கிடைக்கிறது அவ்வளோ எளிதான ஒன்றா இருக்காதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதாவது குறிப்பிட்டப் பயணத்தை முன் கூட்டியே பயணம் செஞ்சவங்களால மட்டும்தான் இந்தமாதிரி ரயில் பயணத்தில் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் பயணிக்க உதவியாக இருக்குது ஆனால் திடீர்னு பயணம் செய்ய வேண்டிய சூழலுக்கு வரக் கூடியவங்களுக்கு இது சிரமமாகதான் இருக்கும் நீங்கள் கேட்கலாம் திடீர்னு ஏற்படுத்துகிற பயண திட்டமாக இருந்தால் நீங்கள் விமான சேவையை பயன்படுத்தலாமே அப்படின்னு விமான சேவைக்கான கட்டணம் எல்லாராலையும் செலுத்த முடியாது நடுத்தர மக்களுக்கு இந்த ரயில் பயணம் தான் உதவியாக இருக்கும் ஆனால் ரயிலில் அவங்களுக்கு சீட் கிடைக்காம இருக்கறது ஒரு பெரிய தொந்தரவாக நடுத்தர மக்களுக்கு அமைஞ்சிடுது அதனால் என்ன முன்னேற்றம் என்ன மாற்றம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அவசரப் பயணத் திட்டங்களுக்காக நாளைக்கு பயணம் ரயிலில் மேற்கொள்ளணும்னு இருக்கக் கூடிய பயணிகளுக்கு ஏற்கனவே தட்கல் வகையில் டிக்கெட்டைபதிவு செஞ்சிக்கலாம் என்ற முறை இருந்தாலும் தட்கலில் எல்லாருக்கும் சீட் கிடைச்சிறது இல்லை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அதை நம்ம பார்த்து கவனமாக டிக்கெட்டை பதிவு செய்யணும் இல்லைன்னா தட்கலில் நமக்கு காத்திருப்போர் பட்டியல்தான் கிடைக்கும் இந்த காத்திருப்போர் பட்டியல் ரயில் பயணம் தொடங்குவதற்கு முன்பு வரை ஒரு சில நேரங்களில் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு சில நேரங்களில் எந்த வித மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருந்துடும் நம்ம பயணம் ஆரம்பிக்கிற வரையுலையும் காத்திருந்தோம்னா நமக்கும் இந்தப் பயணச் சீட்டு கிடைச்சிடும்னு காத்து இருக்கிறவங்களுக்கு ஒரு சில நேரங்களில் ஏமாற்றம் தான் மிஞ்சுது இதை திடீர்னு நமக்கு தான் கிடைக்காம போயிடுத்தே அப்படின்னு அந்த டிக்கெட்டை தட்கல் டிக்கெட்டை அவங்க ரத்து செஞ்சிட்டாங்கன்னால் எந்தவித கட்டணமும் அவங்களுக்கு திரும்ப அளிக்கப்படாதுங்கிறது ஒரு சிக்கலான ஒரு ஏமாற்றத்தை அளிக்கக் கூடிய ஒரு திட்டமாக இருக்குது இதில் விவரம் தெரிஞ்சவங்க இந்த தவறுகள் செய்யறது இல்லை ஆனால் இதை பற்றின விவரம் இல்லாத பலரும் தங்களுடைய பொருளாதாரத்தை இதன் வழியாக இழந்திருக்கிறாங்க அதனால் இதில் என்ன முன்னேற்றம் செய்யணும் அப்படின்னா தட்கல் பயணச் சீட்டுக்குன்னு தனியாக ரயில் பெட்டிகளை ஒதுக்கி அதில் அவங்க பயணம் செய்வதற்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு வழியாக இருக்குது அதே நேரத்தில் ரயில் பயணத்தில் மக்களின் பாதுகாப்பும் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்குது ஒரே மார்கத்தில் வரக் கூடிய வெவ்வேறு ரயில்கள் அதாவது சரியான வழிகாட்டுதல்கள் கிடைக்கப் பெறாத காரணத்தினால் ஒன்றோடொன்று மோதி விபத்துகுள்ளாகக்கூடிய ஒரு பெரிய அபாயமும் இருக்குது இதில் பல சேதங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இதை எல்லாம் கவனமாக கையாள வேண்டிய இந்த மாற்றங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்குது